ஆ சொல்லுங்கள் சார் அது வந்து இன்னும் ஒன் வீக் ஆகும் சார் ஸ்டிச்சிங்லாம் முடிஞ்சிடுச்சு ஸ்கூலோடைய பேட்ச் வந்து வைக்க சொல்லிருந்திங்கள்ல அது வந்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது ம் வர ஸ்டா வர ஸ்டாஃப் வந்துகிட்டு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் லீவ்லாம் எடுத்துருக்காங்க ஸோ ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது நெக்ஸ்ட்டு வீக் தானே சார் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அதுனால் இந்த வீக்குள்ள முடிச்சு கொடுத்துட்றேன் சார் இன்னும் கொஞ்சம் பார்டர் ஒர்க் ஓகே சார் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ்ஸில் முடித்து கொடுத்துட்றேன் சார் ம் ஸ்டிச்சிங்ல்லாம் முடிஞ்சுருச்சு இன்னும் கொஞ்சம் இந்த பார்டர் ஒர்க்கு அப்புறம் இந்த பேட்ச்சு இதுலாம் ஸ்டிச் பண்ணும் சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் இன்னும் ஒரு டூ டேஸ்ஸில் கொடுத்துட்றேன் சார் ஆ எல்லாமே போட்டுருக்கோம் சார் ம் பாய்ஸ்க்கு வந்துட்டு பேட்ச் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் த ஸ்டிச் பண்ணிருக்கோம் கேர்ள்ஸ்க்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் டாப்பு பேண்ட்டு எல்லாமே வந்துகிட்டு கோட்லிருந்து எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் ஸ்டிச் பண்ணிருக்கோம் காலர் எல்லாமே ஒன்னும் பிரச்சின இல்லை சார் ஆ ஓகே சார் இந்த டைம் ஓகே தான் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்துகிட்டு அளவு கொடுக்கும்போது வந்துகிட்டு சரியாக இல்லாமல் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி சார் இந்த டைம் கரெக்டாக தான் எடுத்துருக்கோம் அதனால் யூனிஃபார்ம் பற்றி ஏதும் பிரச்சின இல்லை சார் நல்லா தான் வரும் ஆ ஓகே சார் புரியுது சார் ஆனால் கொஞ்சம் ஸ்டாஃப்ஸால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி சரி ஓகே சார் ஒன்னும் பிரச்சின இல்லை நான் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் முடிந்த அளவுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் சார் நீங்கள் கொஞ்சம் லாஸ்ட் டைம் கால் பண்ணி கொஞ்சம் இந்த பேட்ச் இதெல்லாம் வந்துகிட்டு மாற்ற சொன்னதுனால் தான் சார் இன்னும் டைம் ஆகிடுச்சி ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் அது வந்து நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் சார் அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சார் நான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சார் ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன் பிடிச்சிருக்கானு பாருங்கள் சார் ஆ ஓகே சார் முடிஞ்சளவுக்கு இன்னும் டூ டேஸ்ஸில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சார் ம் ஓகே சார்